ஒரு பயணியால் கண்டிப்பாக ஒரு பேருந்தை விவரிக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு நான் சில விஷயங்களை அதன் மூலம் பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுகிறேன் ஓட்டுநர் இருக்கை முதலில் ஓட்டுநர் இருக்கை தான் ஒரு பேருந்தை இயக்குவதற்கு முக்கியமான கருவாகும் ஏனென்றால் பேருந்தில் ஓட்டுநர் இல்லையெனில் வண்டி வண்டியால் பேருந்தால் இயங்க முடியாது அதை நகர்த்தி செல்லவும் முடியாது நாம் விரும்பும் இடத்திற்கு போய் சேரவும் முடியாது என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஓட்டுநர் இருக்கையில் தான் அனைத்து விஷயங்களும் உள்ளடகியிருக்கின்றது மேலே ஸ்டோரேஜ் கேரியர் ஸ்டோரேஜ் கேரியர் என்றால் நாம் அனைவரும் எடுத்து செல்லும் பைகள் நமது மூட்டைகள் நம் பொருட்கள் அனைத்தையும் ஸ்டோரேஜ் அதாவது சேமித்து வைத்து பாதுகாப்பாக வைத்து இறங்கும் போது எடுத்து செல்லக்கூடிய ஒரு கேரியர் ஆகும் ஜன்னல்கள் ஜன்னல்களால் அனைவரும் வருவீர் ஜன்னல்கள் நம் காற்றை நேசிப்பதற்கும் உணர்வதற்கும் ஜன்னல் மூலமாக காற்று நம் மீது விழும் இருக்கைகள் இருக்கைகள் ஆண் பெண் என இருபாலருக்கும் தனித்தனியாக இருக்கைகள் பேருந்தில் அமைந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ஆண் பெண் இருக்கைகளில் ஆணும் அமர்கிறார்கள் ஆண் இருக்கைகளில் பெண்ணும் அமர்ந்திருப்பதுண்டு பெண் இருக்கைகளில் ஆணும் அமர்ந்திருப்பதும் உண்டு பெரும்பாலான பேருந்துகளில் இதுதான் நடைமுறை ஆனால் ஒரு விதிமுறைப்படி அதில் ஆண்கள் பெண்கள் இருக்கைகள் என்று பொருத்தப்பட்டிருக்கும் பெரும்பாலான சரக்கு போக்குவரத்து வண்டிகள் பேருந்துகள் அதிக கனரக வாகனங்கள் என்றாலே டீசலில் தான் இயங்குகிறது ஏனென்றால் டீசலில் இயங்குமாறு டீசல் இன்ஜினில் இயங்குமாறு இன்ஜின்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அதை வைத்து இயங்குகின்றது அப்பேருந்துகள் நான் பெரும்பாலாக பேருந்தில் தான் அதிகம் பயணித்திருக்கேன் பயணித்துள்ளேன் நான் அடிக்கடி சென்று போய் வந்த இடம் என்றால் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு பலமுறைகள் நான் பேருந்தில் சென்றிருக்கிறேன் பயணித்து கொண்டிருக்கிறேன் அந்த பயணம் மிகவும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் இரவு நேர பயணங்கள் தான் அடிக்கடி நான் செல்வதாகும் பேருந்தில் இரவு இரவு ஏறி காலை விடியற் காலையில் சென்னையில் இறக்கி விடுவார்கள் அந்த இரவு நேரம் ஒரு எட்டு மணி நேரம் நாம் அதில் தூங்கலாம் அந்த எட்டு மணி நேரம் எந்த வித சோர்வும் நம்ளுக்கு நமக்கு தெரியா தெரியாது ஏனென்றால் அந்த இரவுகளில் மிகவும் அமைதியாக இருக்கும் மனம் நாம் ஒன்றிணைத்து நாம் லேசாக உணரக்கூடிய ஒரு நேரம் என்றால் அது இரவு நேரம் இரவு நேரத்தில் பயணிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் நீங்களும் இரவு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த ஊர்களுக்கு பேருந்தில் சென்று போய் வந்து பாருங்கள் அந்த அனுபவத்தை உணர்ந்து பாருங்கள் நான் சொல்வதும் புரியும் உங்களுக்கு ஒரு அனுபவமாகவும் இருக்கும்